எங்கள் பகுதியில் வந்து முத்துமாரி அம்மன் கோவிலுனு அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து க இது கையில் காப்பு கட்டி கொஞ்சம் ஒரு மாதம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்கள் அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்குதா என்ன எனக்கு தெரியலை பட் இங்கே நடக்கிறது வந்து ரொம்ப பெருசாக ஒரு பெரிய சடங்காக நடத்துவாங்க ஊரில் யா வண்டியே போக முடியாது எல்லாேருமே பால் குடம் எடுத்துகிட்டு போய்கிட்டுருப்பாங்க அந்தளவுக்கு வந்து எங்கள் இடமே அவ்வளோ ஜெகஜோதியாக அவ்வளோ பெருசாக கொண்டாடுவாங்க வெடியெலாம் வெடித்து அலங்காரம் தோரணமெலாம் கட்டி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக அழகாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பேர் ரெண்டு பேராச்சும் கண்டிப்பாக வந்து கையில் காப்பு கட்டி பால் குடம் ஏந்தி அந்த அந்த விழாவை வந்து பெருசாக கொண்டாடுவாங்க இதில் மற்ற பேருக்கு அனுமதி உண்டா இல்லையானு எனக்கு சரியாக தெரியலை ஆனால் அதுக்குன்னு சில சடங்குகள் இருக்குது சில சில வரையறைகள் இருக்குது இப்படி இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பால் குடத்த வந்து நம்ம தூக்க முடியும் அப்படின்னு இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு தூக்கிவிட்டு இங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த கோயிலுக்கு வச்சுட்டு இப்போ சாமியெலாம் கும்டுபிட்டு வருவாங்க மத்தப்படி வெளியே வர்ற வெளியில் உள்ளவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அதுக்கு அனுமதி இல்லைந்தான் நினைக்கிறேன் ஏன்னால் ஒரு மாதம் அதுக்கு காப்பு கட்டி அது செய்வாங்க எனக்கு அனுமதி இருக்கா இல்லையானு சொல்ல தெரியலை ஆனால் எங்கள் பகுதியில் தனித்துவமாக கொண்டாடுறது மிக பிரம்மாண்டமாக இதை வந்து கொண்டாடுவாங்க